எங்கள் கலாச்சாரத்தில் வந்து ஃபஸ்ட்டு மாதவிடாய் அப்போ நிறைய ரூல்ஸ் எல்லா இருந்துச்சு தான் பெண்கள் வந்து குளிக்காமல் உள்ளே போகக்கூடாது எதையும் தொடக்கூடாது சாப்பாடு செய்யக்கூடாது எதையும் ந கோவிலுக்கு போகக்கூடாது எங்கேயும் எந்த ஒரு விழாக்கள்லேயும் கலந்துக்கூட இந்தமாதிரி நிறையா வந்து க கட்டுப்பாடுகள்லாம் இருந்தாலும் தற்போது எல்லாமே வந்து அந்தமாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லாமல் எல்லோருமே இப்போது வந்து காமனாக வந்து அவங்க வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கலாச்சாரம் மாதவிடாய் காலத்தில் வந்து இந்த கலாச்சாரத்தெலாம் வந்து கடைப்பிடிக்காமல் அவங்களும் வந்து நார்மலாக எல்லா இடத்துக்கும் போகிறது வர்றது வீட்டில் இருக்கிற எல்லா விசேஷங்கள்லியும் கலந்துக்கிறது எல்லாமே இப்போது வந்து மாறிருச்சு அந்த கால அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆனால் சுகாதாரமாக மட்டும் இருக்கணும் ஏன்னால் நாப்கின் யூஸ் பண்ணும் போது ஒரு சிக்ஸ் ஹார்ஸுக்கு ஒன் டைம் உடனே உடனே நாப்கின் மாற்றணும் இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அந்த நாப்கின் மாத்துறது வந்து நம்ம கண்ட இடத்துல தூக்கி எறியாமல் அதை வந்து ஒரு குழி தோண்டி புதைக்கணும் இல்லைனா எரிக்கணுன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல்லேயுமே அதை கொண்டுட்டு வந்துருக்காங்க அதை வந்து நம்ம கொ ச்ச குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து நம்ம தான் வந்து சொல்லித் தரணும் ஒரு ஒரு பெண் குழந்தைங்க வெச்சுருக் அப்பா அம்மா வந்து அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வாகவே நம்ம சொல்லிக் கொடுக்குறது ரொம்பவே நல்லது தான் இந்த பற்றி ஒரு பீரியட்ஸை பற்றி பேசுகிறது வந்து தப்புனு வந்து இப்பொழுதிக்கு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னால் பீரியட்ஸ் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க இப்போதைக்கு எல்லோருக்குமே தெரியும் அதுவும் பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக நம்ம வந்து வீட்லேயே அது கற்றுக் கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஏன்னால் வந்து பீரியட்ஸ் வந்து நம்ம ரொம்பவே ஃபஸ்ட்டு வந்து க்ளீனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு குளிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நாப்கின் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம பெர்ஃபக்ட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து அது அதோட நோய்லாம் நம்மளை தாக்காமல் நம்ம ஆரோக்கியமாக நம்மளை பார்த்துக்க முடியும் பீரியட்ஸு பற்றி இப்போது மக்களிடையே நிறையே விழிப்புணர்வு வந்து மக்களே வந்து அதை ஒரு அதுக்கான வந்து ம மதிப்பு மரியாதைலாம் கொடுக்க ஆரமிச்சுட்டாங்க பீரியட்ஸ் இருக்கிறவுங்களாம் வந்து ஒரு பெரிய இதாக பார்க்காம எல்லோரையும் இப்போது வந்து காமனாகவும் நடத்துகிறாங்க எல்லாமே இப்போ என் நிறையவே மாறிருச்சு சேஞ்ச் ஆகிருச்சு பீரியட்ஸு வந்து நிறைய ரா அந்த டைமில் வந்து நம்ம நிறைய சுத்தமாக இருக்கணும்